நாமக்கல் மாவட்டத்துக்கு பொருளாதாரன்னு பார்த்திங்கன்னா அதிகமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெசவு தொழில் தான் இருக்கு எங்க பார்த்தாலும் நெசவு தொழிலு தான் இருக்கும் ஃபுல்லாவே மக்கள் வந்து அத நம்பி தான் இருக்காங்க மக்களுக்கு சங்ககிரி அந்த மாதிரி சைட்லாம் பார்த்திங்கன்னா லாரிலாம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சரக்கு ஏத்திகிட்டு போகிறது ஏத்திகிட்டு வரது இந்த மாதிரி லாரி அதிகமாக இருக்கும் இந்த இங்கெல்லாம் ஃபுல்லாவே வந்து நெசவு தொழில் தான் கைத்தறி இருக்குது கரண்ட் பவர் ளூம் இருக்குது எல்லா மக்களுக்கும் வந்து அது தான் சாப்பாடு போடுது ஏ கர்ச்சீஃப் லுங்கி சட்டை பிட் வெள்ளை வெள்ளை பீஸ் இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லா ஓடிகிட்ருக்கு இங்கே ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக ஆளுங்களை வச்சு எல்லாமே வந்து தறி தொழிலை ரன் பண்ணிகிட்ருக்காங்க எங் இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மில் நிறையா இருக்கும் கோன் மில் அதுதான் டெக்ஸ்ட்டைல் ஃபீல்டு வந்து நாமக்கல் மாவட்டத்தில் அதிகமாக வந்து மக்கள் வந்து தொழில் செய்கிறாங்க